நாமெலாம் முன்னாடி பார்த்திங்கன்னா எண்ணெய் எண்ணெயான பொருளை விளக்கணுன்னா சாம்பல் களிமண் செம்மண் அப்புறம் எலுமிச்சைபழம் அது அதுலேருந்து அந்த சாறை எடுத்துட்டு சோடா உப்பு போட்டு லைட்டாக விளக்குனா அது கொஞ்சம் அப்போ ப்ரைட் ஆகிடும் ஆனால் இப்போலாம் யார் அதெல்லாம் யூஸ் பண்ணுறா இப்போலாம் கிராமத்தில் மட்டும் தான் அதை யூஸ் பண்ணுறாங்க சாம்பலை எடுக்கிறதும் அந்த நார் போட்டு தேய்க்கிறதும் ஆனால் இப்போது எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கிளீன் பண்ணுறேன்னு எல்லாம் லிக்யூடு சோப்பு அது இதுன்னு வாங்குகிறதால கொஞ்சம் யாருமே இப்போலாம் பயன்படுத்துகிறதே இல்லை ஆனால் அது என்னென்னு தான் யாருக்குமே புரிய மாட்டுது ஆனால் இப்போ கூட கிராம சைட்லாம் போனீங்கன்னா அங்கே இருக்கிறவுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எண்ணெய் பொருளுக்கெலாம் என்ன பண்ணுவாங்க சா செம்மண் எடுத்து கொஞ்சம் பூசிக்குவாங்க அதில் தெளிச்சிருவாங்க அதேமாரி கரி பிடிக்க கூடாதுனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடியே அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே களிமண்ணை பூசி அடுப்பில் வச்சால் அது கொஞ்சம் கரி ஒட்டாது முன்னெச்சரிக்கையாகவும் இருக்கிறது அது கொஞ்சம் கிராமத்தில் தான் இருக்குறாங்க ஆனால் சிட்டியில பொறுத்த வரைக்கும் ஆயில் சோப்பு அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க